நான் சமைச்ச சாப்பாடு வந்து எதுவும் அப்படி எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நான் அவ்வளோ சீக்கிரமாக எதையுமே எடுத்து வீணாக்கிற மாட்டேன் நான் எப்போதுமே உப்பு கொஞ்சம் எனக்கு அளவாக போட தெரியாதுங்கிறதுனால ஒன்று உப்பு அதிகமாக போயிடும் இல்லை கம்மியாக இருக்கும் கம்மியாக இருந்தால் கூட அமைதியாக சாப்பிடுவாங்க அதிகமாக இருக்கும் போது சாப்பிட எல்லோருமே கஷ்டமாக தான் இருக்கும் அதனால அதிகமாக இருக்கும் போது குழம்புல எல்லாம் உப்பு அதிகமாக இருந்தாலும் இல்லை காரம் அதிகமாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏ கலக்கி விட்டு கொதிக்க வச்சு வேலையை முடிச்சிடுவேன் கா உப்பு அதிகமாக இருந்துச்சின்னால் அதே மாதிரி கொஞ்சம் புளியை நல்லா திக்கா ஊற வச்சு திக்கா அதில் ஊற்றுனோன்னா அந்த உப்பு தெரியாது அதனால நான் அந்த மாதிரி வீணாலாம் ஆக்கிடமாட்டேன் தூக்கி சரி இது நல்லா இல்லை அப்படின் சொல்லி தூக்கி வீசிடவும் மாட்டேன் டக்குன்னு புளி இல்லைனா தண்ணி ஊற்றி கலந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜெஸ்ட் பண்ணிடுவேன் மற்றபடி வந்து நான் வேறு எதுவும் வீணாக்கிற மாட்டேன் அதே மாதிரி கூட்டு பொரியல் அது மாதிரி உணவுகளெலாம் வீணாக்காமல் இருக்கிறதுக்காகவே நான் காரம் காரமும் அதிகமாக போட மாட்டேன் உப்பும் அதிகமாக போடமாட்டேன் அதனால வந்து அது கூட்டெல்லாம் செய்யும் போது காய்கறி கூட்டு எந்த கூட்டாக இருந்தாலுமே நா செய்யும் போது உப்பு வந்து உப்பு காரம் காரம் கூட அதிகமாக போடுவேன் முன்னாடியெல்லாம் இப்போ வந்து காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால காரமும் கம்மி பண்ணிக்கிட்டேன் உப்பும் கம்மியாக தான் போட்டுகிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து முன்னாடியை விட இப்போது வந்து எந்த பொருளையுமே வீணாக்க மாட்டேன் முன்னாடினா வீணாக் உடனே இது நல்லா இல்லை அப்படின்னா கொண்டு போய் கொட்டுறதுக்கு தான் முன்னாடி நிற்பேன் அதை கொட்டிகிட்டு தான் மறுவேலையும் நான் பார்ப்பேன் ஆனால் இப்போயெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையுமே அளவாக தான் பயன்படுத்தி எதையுமே அவ்வளவா வீணாக்காமல் அட்ஜெஸ்ட் பண்ணி சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே நான் வீணாக்க மாட்டேன் வீணாக்கவும் தெரியாது